கையால் செய்கிற எந்த ஒரு பொருளுக்கும் அது வந்து மதிப்பு எப்போயுமே அதிகம் ஒருத்தருக்கு நம்ம வந்து ஒரு பொருள் கிஃப்டாக கொடுக்கிறதுக்கு நம்ம ஒரு பொருளை வாங்கி அதை பேக் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கறத விட நம்ம அவங்களுக்கு ஒரு லெட்டர் நம்ம கைப்பட எழுதுறது இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் நம்மளே கையால் செஞ்சு கொடுக்கிறதுக்கு வந்து மதிப்பு எப்போயுமே அதிகம் தான் அது நம்ம செய்கிறதுக்கான நேரம் நம்ம எடுக்கிறது வந்து அவங்களோட மதிப்பு நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியமாக அவங்க நமக்கு இருக்காங்க இது எல்லாம் தான் நம்மள ஒருத்தருக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயம் செய்ய வைக்கும் இப்போ நமக்கு கையால் செஞ்ச ஒரு பொருள் கொடுக்கணுன்றதாண்டி இப்போ வீட்டில் அம்மாவையே எடுத்துக்கலாம் அவங்க வந்து நமக்காக செய்கிற சாப்பாடு அவங்க அதுக்காக நமக்குனு ஒரு நேரம் ஒதுக்கி அவங்க பார்த்து பார்த்து அந்த செய்கிற சமையல் அது நமக்காக அது நம்மளோட மதிப்பு அவங்க வந்து நம்ம மேல வச்சிருக்க பாசம் அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் நமக்கு ஒரு விஷயம் எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதுக்காக நம்ம நேரம் ஒதுக்கிறோம் அப்போ அது எப்போயுமே மதிப்பாக தான் இருக்கும்